எங்கள் வீட்டில் பார்த்துட்டிங்கனா மிக்ஸி இருக்குது கிரைண்டர் இருக்குது கேஸ் இருக்கு ஜிம்மி இருக்குது இதெல்லாம் வச்சுருக்கோம் முதல்ல வந்து இதெல்லாம் இல்லாத காலத்தில் ரொம்பமே கஷ்டமாயிருந்துச்சு ஒவ்வொரு இது பண்ணாலும் ஒரு சட்னி செய்யணுனாலும் ஆட்டாங்கல்லதான் ஆட்டிட்டுருந்தோம் இப்போ மிக்ஸி இருக்கங்காட்டி மிக்ஸியில் போடறோம் அதேமாரி மாவுக்கும் நாங்கள் வந்து ஆட்டாங்கல்லதான் யூஸ் பண்ணிட்டுருந்தோம் இப்போ வந்து கிரைண்டர்ருக்கங்காட்டி ரொம்பவுமே ஈஸியாகருக்கு அப்புறம் வந்து சாப்பாடு செய்கிறது போகிறதுலாம் அடுப்பில் தான் யூஸ் பண்ணிட்டுருந்தோம் அடுப்பு இல்லாதங்காட்டி இப்போ வந்து கேஸ் வாங்கணுங்காட்டி கேஸில் வந்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாகருக்குது நம்ம எங்காச்சும் வெளியே போனால்கூட சீக்கரமாக வேலையை முடித்துட்டு சீக்கிரம் போயிடலாம் முதல்ல வந்து வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமாயிருந்துச்சு இந்த அடுப்புலலாம் இப்போ வந்து மிக்ஸி இருக்கங்காட்டி ரொம்பமே இதாகருக்கு பழைய காலத்துலேருந்து இப்போ நம்ம அடுப்புலதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ வந்து கேஸுக்கு மாறிணங்காட்டி நம்ம செலவும் செலவு கம்மியாகுது பட் நேரம் சேமிக்கறதுக்கு ரொம்ப ஏதுவாருக்குது